என் பேர் டேவிட் நான் செம்மாம்படி கிராமத்தில் தான் பிறந்தேன் ஏழ்மையான குடும்பந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல பிறந்தேன் என்னாக்கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு சகோதரிங்க ரெண்டு சகோதரருங்க நாங்கள் வ வ படிச்சு இருக்கும்போது எட்டாவது படிக்கும்போது வீட்டில வந்து எங்கள் அம்மா காலமாகிட்டாங்க எட்டாவதுக்கு மேலே படிக்கமுடியிலை எங்கள் அப்பா நிறுத்திட்டார் அப்படியே அந்த வீட்டில இருக்கிறவங்களுக்கு சமையல் செய்கிற வேலையும் ஆடுமாடு பயிர் வேலைங்ககளை பார்த்துகின்னு எந்த வேலையும் இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து அண்ணன்கள்லாம் வந்து கொஞ்சம் வெளியே போய் அவங்க வேலை செஞ்சாங்க நான் வந்து என் அப்பா செய்த வேலை கிராம உதவியாளர்ன்ற வேலையில என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் அந்த பணியில் என்னை சேர்த்துவிட்டாங்க அது வந்து தற்காலிக ஊதியமாகத்தான் எல்லோருக்கும் எந்த சம்பளம் ஏறினாலும் எங்களுக்கு ஒரே விதமான ஊதியம் மட்டுந்தான் எங்களுக்கு கொடுத்துன்னுருந்தாங்க நாங்கள் அப்படியே செய்தின்னுடிருந்தோம் செய்தின்னு வந்தவாசி தாலுக்கா தான் இங்கேருந்து காலையில் கிளம்புனோம்ன்னா பஸ்ஸில் போனாக்கூட போய் நைட்டுக்கு தான் வரமுடியும் ஒரு நாள் முழுவதும் அந்த வந்தவாசி தாலுக்கா தான் எங்களுக்கு சரியாருக்கும் ஒரு வேலைக்கோ இல்லை கணக்கெடுத்துன்னு போய் வரத்துக்கோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையில தான் இருந்தோம் படிப்படியாக வந்து அந்த ஊதிய உயர்வுக்காக போராடி ஆறுமாசம் ஒன்பது மாசம் ஊதியத்தைக்கூட நாங்கள் இழந்து எங்களை வந்து அந்த இறந்த புரட்சித்தலைவி அவங்க எங்களை முழுநேர ஊழியராகவும் பதவி உயர்வும் மற்றும் வந்து கருணை அடிப்படையில் வேலையும் அந்த பென்ஷன் திட்டத்தையும் அவங்க அறிவித்தாங்க அதிலேருந்து ஓரளவுக்கு எங்கள் வாழ்க்கை வாழ்க்கை வந்து கொஞ்சம் உயரத்தொடங்கியது அந்த நிலமைல வந்துன்னு இருக்கும்போது எங்களுடைய மனைவி வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் காலமானங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் பசங்க மூணு பசங்களையும் நாங்கள் வச்சிக்குன்னு வேறு எந்த ஒரு இதுக்கும் இல்லாமல் கொழந்தைங்கள வளர்க்கக்கூடிய அவ்வளோ படிக்கக்கூடிய ஒரு வேலையில நான் நிரந்தரமாக செயல்பட்டு வந்தேன் இதற்கிடையில் வந்து எங்களை தாலுக்கா வந்து வந்தவாசியிலேந்து சேத்பட்டு புதிய தாலுக்கா ஒன்று உதயமாகி அந்த தாலுக்கா எங்களுக்கே எங்கள் எங்கள் ஊர்லேயிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே எங்களுக்கு அமைஞ்சிது அந்த கிராமத்துக்கு நான் சென்று வருவேன் போய்வரும்போது கிட்ட எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு தற்பொழுது அதிலேயே வந்து எங்களுக்கு வந்து கிராம உதவியாளலிருந்து அலுவலக உதவியாளராக பதவி உயர்வு கொடுத்து ஒரு மூன்றாண்டுகள் பணிப்புரிந்து இப்பொழுது ரிட்டையர்மெண்ட் ஆகி இப்போது வீட்டில இருக்கிறேன் எனக்கு அரசாங்கம் ஒரு பத்தாயரருவா பென்ஷன் கொடுக்கறத்தால அதுலேயே எங்கள் குடும்பத்தை நடத்திகின்னு போறத்துக்கு எங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு போதுமானதாக ஒரு அமையுதோ இல்லையோ அதை வைத்து குடும்பம் நடத்தக்கூடிய ஆற்றலோடு நான் தற்பொழுது செய்துகொண்டிருக்கிறேன் மென் மேலும் எங்களுக்கு துணையாக என்னுடைய மகன் வேலைக்கு சென்றிருக்கிறார் அவருடைய மூலியமாக வரும் காசு இல்லைன்னா என்னோடய குடும்பம் நடத்தமுடியாது என்னுடைய ம மகள் ஒரு கூட இருக்கிறாங்க அவங்கள வச்சிகின்னு தற்பொழுது எங்கள் குடும்பத்திலேயே தேவையான தற்பொழுது சும்மா இருக்கும்போது சைக்கிள் வேலைகளோ செய்திக்கின்னு பஞ்சர் ஒட்டுற வேலைகள்ல இருந்து அதனுடைய மூலயமாக நான் குடும்பம் நடத்திக்கொண்டு வருகிறேன்